சேலம் என்றும் சேலம் என்ற மாவட்டம் இந்த மாவட்டம் உண்மையிலே சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களை வந்துட்டு நம்ம வைச்சு பேசும்போது ஒரு அற்புதமான மாவட்டம்தான் ஆனாலும் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நம்ம பார்த்தோன்னா சேலம் என்ற மாவட்டம் வந்துட்டு ரொம்ப டாப் ப்ளேஸில் இருக்காதுன்னுதான் நான் சொல்லுவேன் ஏன்னால் ஆல்ரெடி பல மாவட்டங்கள் வந்துட்டு அந்த இடத்த வந்துட்டு பிடித்திருக்கு இப்போ இந்த சேலத்தில் வந்துட்டு இந்த மாவட்டத்தில் வந்துட்டு வளர்ச்சி மற்றும் வளர்ச்சியின் அடிப்படையில் மாவட்டம் வந்துட்டு எதிர்க்கொள்ள முக்கியமான சில காரணங்கள் இருக்குதுதான் வளர்ச்சிக்கு வந்துட்டு இந்த மாவட்டங்கள் வந்துட்டு பண்ண வேண்டிய சில விஷயங்கள் அது பொ பொருளாதாரமாகவும் இருக்கட்டும் சமூகமாகவும் இருக்கட்டும் சுற்றுச்சூழலாகவும் இருக்கட்டும் அரசியலாகவும் இருக்கட்டும் மாவட்டத்தை மாவட்டத்தை வந்துட்டு நல்ல ஒரு நல் வழியில் வந்துட்டு ஆக்குவதற்கு வந்துட்டு நான் வந்துட்டு இந்த அரசியல் சமூகம் இந்த மாதிரி விஷயத்த மட்டும் சொல்ல மாட்டேன் ஆனால் ஒன்றும் சொல்லப்போனால் மக்களுக்கு தேவையான சில அத்தியாவசிய விஷயங்கள் பல வகையான விஷயங்கள் இருக்கிறது இந்த விஷயங்கள்லாம் உண்மையிலே சொல்லப்போனால் ரொம்ப ரொம்ப தேவை ஒரு மாவட்டத்துக்கு அடிப்படையில் அதுதான் என்னென்னால் இந்த சாப்பாடு ஒரு மனிதனுக்கு வந்துட்டு தேவைப்படும் உடைகள் அப்புறம் மனிதனுக்கு வந்துட்டு தேவைப்படும் இந்த வீடு கட்டட அமைப்புகள் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டனான விஷயம் ஸோ இப்போ வந்துட்டு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு பல வகையான மாநிலங்களை கம்பேர் பண்ணிணோம்ன்னா சேலம் வந்துட்டு கொஞ்சம் மிடில் லெவலில் தான் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் டாப் லெவலிலேயும் இல்லை லோ லெவலிலேயும் இல்லை பட் ஒரு நல்ல லெவலில் இருக்குது ஆனால் இப்போ இந்த டாப் லெவலில் இருக்கிற மாவட்டங்கள் லெவலுக்கு இந்த சேலம் என்ற ந இடம் வரவேண்டுமென்றால் சேலம் வந்துட்டு சில விஷயங்கள இம்ப்ரூவ் பண்ணணும் ஏன்னால் நம்ம ஃபுட்டு நம்ம பார்த்துட்டோன்னா சேலம் தான் இருக்கிறதுலையே நான் டாப்புன்னு சொல்லுவேன் என்னை கேட்டால் ஏன்னால் இந்த ருசி என்றும் விஷயத்தில் பல வகையான ஃபுட்டுகள் வந்துட்டு இந்த சேலத்தில் வந்துட்டு ரொம்ப அறுசுவையாகவே இருக்கிறது இப்போ கோயம்புத்தூர்ன்னாலும் சரி சென்னைன்னாலும் சரி இது எல்லாத்தையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது இது வந்துட்டு தமிழ்நாட்டிலே வந்துட்டு ரொம்ப டாப்பானா ப்ளேசஸ்சில் டாப்பு ப்ளேஸ்சில் தான் இருக்குது ஆனால் ஃபுட்டுங்கிற விஷயத்துல வந்துட்டு சேலம் தான் டாப்பு ஃபுட்டுன்னு எங்கள் நம்ம எங்கே கேட்டாலும் தமிழ்நாட்டிலே சேலத்தைதான் டாப்புன்னு சொல்லுவாங்க அது எந்த வகையான சாப்பாடாக இருந்தாலும் சரி பிரியாணினால் சரி பரோட்டானால் சரி இப்போ சின்ன வகையான சாப்பாடிலேருந்து மிடில் லெவல் சாப்பாடு வரைக்கும் காசு எல்லா விஷயத்தையும் சேர்த்து வைக்கும்போது சாப்பாடு விஷயத்தில் வந்து இப்போ சேலம் டாப்பில் இருக்குது ஆனால் அதே மாதிரி இந்த சாப்பாடை தவிர்த்து இந்த ஃபுட் க்ளோத்திங் ஷெல்ட்டர் இந்த க்ளோத்திங் அண்ட் ஷெல்டர் இந்த மாதிரி விஷயம் பல வகையான மால்ஸ் வரணும் பல வகையான ஷாப்ஸ் வரணும் இந்த மாதிரி ஷாப்ஸ் எல்லாமே எதுக்கு சம்பந்தப்பட்டதா இருக்குன்னால் இந்த ஃபுட்டு க்ளோத்திங் இந்த சம்பந்தப்பட்ட ஷாப்பாக இருக்குணும் சாரி ஃபுட்டு இல்லை க்ளோத்திங் ஷெல்டர் சம்பந்தப்பட்ட ஷாப்பாக இருக்கணும் இந்த மாதிரி ஷாப்ஸ் இந்த மாதிரி ஷாப்ஸ் பல ஷாப்ஸ் வரும்போது மக்கள் மத்தியில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு எண்ணத்தை வந்து கொண்டுவரும் சேலம் வந்துட்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தில்தான் இருக்குது இந்த மாதிரி ஒரு முன்னேற்றத்தில்தான் இருக்குங்கிற பேர் வந்ததுனாலே சேலத்தோட முன்னேற்றம் பல வகையில் நல்லா கூடும் இது கூடும்போது அரசியல் அந்த மாதிரி பலவகையான விஷயங்களுமே அவர்களுடைய ஆதிக்கத்தை வந்து இந்த சேலத்தில் காட்டுவாங்க ஸோ சேலம் வந்துட்டு மொத்தத்தில் ஓவராலாக வந்துட்டு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மண்ட்டுக்கு போகும் இதுதான் இந்த சேலம் வந்துட்டு இப்போ நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வந்துட்டு ஒரு நல்ல வழி அது என்னென்னால் இந்த க்ளாத்திங் இந்த ஷெல்டர் இந்த மாதிரி விஷயங்கள வந்துட்டு சேலத்தை வந்துட்டு நல்ல வகையில் வந்துட்டு முன்னேற்றத்தை முன் முன்னேற்ற வைக்கணும் இப்படி முன்னேற்ற வைச்சாலே சேலம் வந்துட்டு நல்லாக மு நன்றாக முன்னேறும்